இங்கே வந்து ஏ இப்போ வந்து என்னுடைய ஒரு அழகான ஒரு பயணம் எதுனால் இந்த கல்வராயன் மலை நாங்கள் வந்து அடிக்கடி அங்கே பயணம் பண்ணுவோம் அது வந்து நாங்கள் காட்டு வழியாக இதுமாதிரி நிறைய அந் நாங்கள் காட்டு வழியாக போகும்போது நிறைய விவசாய நிலங்கள் நிறையா நிறைய விஷயத்த வந்து ஒரு இயற்கையான ஒரு சுவாசம் அதெலாம் வந்து நாங்கள் அது எங்களுக்கு கிடைக்கும் இந்த வழியில் போனால் ஈஸியாக நாங்கள் வந்து அந்த கல்வராயன் மலைக்குப் போயிடலாம் இது வந்து எங்களுக்கு பக்கத்திலே தான் இங்கே வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய நன்மைகள்லாம் இதில் இருக்குது இதில் வந்து ஐ இதில் வந்து நிறையப் பேர் வந்து வண்டியில போவாங்க நிறையப் பேர் ட்ராக்டருல போவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து ட்ராக்டருல போக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா சொந்த பந்தங்கூட அழகாக அந்த இயற்கையில் இயற்கையை ரசிச்சிக்கிட்டு அந்த மலையை நாங்கள் பயணத்தை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்